அதை நல்லா குளிக்க வைக் குழந்தைய நல்லா அழகா குளிக்க வச்சி அதுக்கப்புறம் குழந்தைக்கி பெயரு வைக்கிறது நல்ல பெயரா தேர்ந்தெடுத்து நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல பெயரா தேர்ந்தெடுக்கிறது அதுக்கப்புறம் தொட்டிலில் போடுறதுக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக பார்த்து தொட்டிலில் போட்டு குழந்தைய நல்ல படியாக வளர்க்கணும் அதுக்கப்புறம் திரும்ப சாப்பாடு அது குழந்தைக சாப்பாடு கொடுக்கிறது வந்து நல்ல நாள் பார்த்து அதுக்கு கொடுக்குணும் வெள்ளிக்கிழம செவ்வாக்கிழம பார்த்து கொடுக்குணும் அதுக்கப்புறம் குழந்தைக்கி காதுகுத்து காது குத்துகிறது நல்லா நிறைய பேற்ற கூப்ட்டு பத்திரிக்கையிலாம் அடிச்த்து இது வந்து மாமாக்குதான் அதிகம் செலவு மாமா முறையில் வந்து நல்லா காது குத்தி என் குழந்தைக்கி புது ட்ரெஸ்லாம் எடுத்துப்போட்டு அதுக்கு நல்லா சீரும் சிறப்புமாக நல்லா செஞ்சு வைக்கணும் கிடாலாம் வெட்டி பொங்கல் வச்சு அதெலாம் பண்ணனும் அதுக்கப்புறம் குழந்தைக்கி நல்ல ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்த்டே கேட்குலாம் வெட்டி எல்லாத்துக்கும் சொல்லி கூப்பிட்டு கேக் வெட்டி செய்யணும்